உரைநடை தமிழுங்கறது வந்துட்டு இலக்கிய தமிழ் அதை படிக்கிறதுக்கு வந்து எப்படி இருக்கும்னால் தூய தமிழ்ல இருக்கும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சுற்று தமிழுங்குறது வந்துட்டு படிக்கிறதுக்கு நம்ப எப்படி இருக்குன்னால் நம்ம நார்மலாக பேசுகிற மாதிரி இருக்கும் நார்மலாக பேசி படிக்கிற மாதிரிதான் இருக்கும் சுற்று தமிழ்னா அவ்வளோதான்